ஹாய் சார் ஆ எப்போ வந்தீங்க ஆ ஆமாம் ரொம்ப நாள் லீவ் எடுத்தாச்சு இப்போ லீவ் ஹாலிடேஸ் முடிஞ்சு இப்போ அகைன் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் ஆமாம் கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்கள் நான் அவ்வளோ லீவ் இருக்குது இப்போ சீக்கிரமாக வேற சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வேற மேத்தமெட்டிக்ஸ் க்ளாஸ்ல இருக்கேன் அது வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேக்ஸ்ன்னால் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தாதான பசங்களுக்கு புரியும்

ஆமாம் அது ஆமாம் எனக்கு மேக்ஸ் அதுவே நான் வேற என்ன ஐடியா சார் ஓகே ஓகே சார் ஆ ஓகே ஆ ஆ அது ஓகே சார் உங்களோடய உங்களோடது வந்து டாப்பிக்ஸ் இருக்கும் பட் என்னோடது வந்து மேக்ஸ்ல ஃபுல்லாக ஃபார்முலாஸ் தான் இருக்கும் அது ஃபார்முலா வேற ஆ அந்த ஆமாம் அதுதான் பண்ணணும் ஏன்னா சில பசங்களுக்கு மேக்ஸ்ஸே புரியாது நம்ம ஒன்னொன்றா சொல்லிக்கொடுத்தாதான் புரியும் எது ரொம்ப சீக்கிரம் அதுக்குதான் அதுக்குதான் நானும் ப்ளான் பண்ணியிருக்கேன் ஈவினிங் மேலே உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டுதான் ப்ளான் பண்ணியிருக்கேன் ஆ சரி பார்ப்போமே என்னன்னு ஓகே ஆ ஓகே

ம் ஆமாம் சார் ஆமாம் இப்போ எனக்குதான் அதுதான் ஆமாம் இப்போ எனக்கு இதுதான் இதுவாக இருக்குது சரி பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்பெஷல் க்ளாஸ்க்குதான் ப்ளான் பண்ணி வச்சிருக்கேன் பார்ப்போம் என்ன பண்ணுறோன்னு சொ சரிங்களா

ம் ம் சரி ஓகே சார் ஓகே சார் பார்த்துக்குறேன் சார் ம் கேட்டுதான் வச்சிருக்கேன் அவர் அவரும் ஓகே தான் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் பார்ப்போம் பசங்ககிட்ட பேசணும் இன்னும் பார்ப்போம் எப்படின்ட்டு சரி ஓகே சார் ம் ம் சரி ஓகே பாய் சார்